பழைய ஊடகத்துக்கும் புது ஊடகத்துக்கும் வித்தியாசம் நிறையாயிருக்கு பழைய ஊடகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அங்கேயே நேராக போவாங்க ஒரு செய்தியாளர் அங்கேயே நேராக போய்ட்டு அங்கே சம்பவம் நடந்ததை உறுதிப்படுத்தி அது நம்பகத்தன்மையா அது உண்மையா அதுக்கு அதெல்லாம் விசாரித்து அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அது செய்தியாகவே வெளியிடுவாங்க அந்த செய்தி வர்றத்துக்கு காலத்தாமதம் ஆகும் அது ஒன்றுதான் பழைய ஊடகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதே புது ஊடகத்து என்ன ஆகும்னா உடனே அது செய்தியை வாசிச்சிடுறாங்க ஆனால் அது எவ்வளோ தூரம் நம்பகத்தன்மை எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கறது தெரிய மாட்டிங்கிது சில நேரத்தில் அது வந்து பொய்யாகவே ஆயிடுது பழைய ஊடகத்தில் என்ன ஆகும்னா போவாங்க அந்த சம்பவத்திடத்திலேயே போய்ட்டு நின்று பார்த்து என்ன ஆகுது என்ன என்ன நடந்தது எதனால் ஆச்சு எப்படி நடந்தது உதாரணத்துக்கு ஒரு விபத்து ஆச்சுன்னா அந்த விபத்து யாரால் ஆச்சு எதிர்ப்பால எதிரில் வந்தவங்களா இல்லை இவங்களாகவே கீழே விழுந்தாங்களா அக்கம் பக்கத்தில் விசாரிப்பாங்க இந்த மாதிரி வந்து இந்த ஒரு சாலையில் போய்ட்டிருந்தாங்கன்னா இவுங்களாவே கீழே விழுந்தாங்களா இல்லை எதிரே வந்த வண்டி மேலே இடித்தாங்களா ஏன்னா சில நேரத்தில் பாத்தோன்னா இவங்களே போகும் போது அந்த வண்டியில் பாத்தோன்னா தடுமாறி அவங்களே கீழே விழுவாங்க சில நேரத்தில் என்ன ஆகும்னா எதிரே வந்த வண்டி பாத்தோன்னா இவங்க மேலே மோதும் அப்போ அந்த செய்தியாளர் என்ன பண்ணுவாருனா அங்கேயே போவார் அக்கத்தில் பக்கத்தில் இருந்தவர்கள்லாம் கேட்பாரு இந்த மாதிரி விபத்துனா எதனால் இவர் கீழே விழுந்தார் எதா பார்த்திங்களா கீழே விழுந்தாரா முதலுதவி கொடுத்தாங்களா அவசர உதவிக்கு இந்த ஆம்புலன்ஸ் வந்தாங்களா அப்படின்னு பாத்ததுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா புது ஊடகங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரே ஒரு ஊடக செய்தியாளர் மட்டும் போய்ட்டு நின்று பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பாத்தோன்னா பண்ணுறாரு அது சில நேரம் நம்பகத்தன்மையும் இருக்க மாட்டிங்கிது உண்மைத்தன்மையும் இருக்க மாட்டிங்கிது எக்ஸாம் ஒரு உதாரணத்துக்கு என்ன ஆகுதுன்னா சினிமாத்துறையில் அது நிறைய பார்த்திங்கன்னா பொய் தான் நிறையா வருது இது தான் பழைய ஊடகங்களுக்கும் புது ஊடகத்துக்கும் உள்ள வித்தியாசம்